தோட்டத்தில் இப்போ ரோஜா மல்லி இதுமாதிரி நிறைய பூ பூக்குது அப்படின்னா எங்கள் வீட்டில் எதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா நாங்கள் வச்சிக்குவோம் அப்றம் எங்களோட சொந்தக்காரவங்குளுக்கும் கொடுப்போம் அதைமீறி அளவுக்கு அதிகமாக பூ பூக்குது அப்படின்னா கொண்டு போய் விற்கிறதுக்கு வியாவாரிங்கள்ட்ட வந்து பறிச்சிட்டு போய் கொடுத்துருவோம் அப்புறம் இந்த பழம் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் அதேமாதிரி வித ரொம்ப போட்டம்னா அடுத்தது இன்னொரு ஒரு செடி வர ஆரம்பிச்சிடும் அப்பறம் பழங்கள் வந்து நிறைய பழுக்குது அப்படின்னா நாங்கள் தேவையான பழத்தை சாப்பிட்டுக்குவோம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பழத்தை வியாவாரிட்ட கொடுத்து விற்பனைக்கு இது பண்ணிடுவோம் அளவு கடந்த பழத்தை நாங்களும் வச்சி என்ன பண்ண போகிறோம்